தோட்டக்கலை ரொம்ப பிடித்தது எனக்கு பிடித்ததோடு என் கணவருக்கு மிக மிக ரொம்பவும் பிடிக்கும் இயற்கையிலேயே வந்து அவர் வந்து ரொம்ப வந்து செடிகளையும் மரங்களையும் ரொம்ப நேசிப்பவர் அவர் ஆனால் வந்து இ அவர் வந்து வேலை பார்ப்பது வந்து இன்ஜினியர் அது உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்ன ஆனால் வந்து அவர் வந்து இந்த இயற்கையாக வந்து சாப்பிடணும் ரொம்ப வந்து விரும்புவார் விவசாயத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு நமக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும் அதுக்கு விவசாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயத்தை வந்து இந்த கொரோனா சமயத்தில் வந்து வாழை மரம் வாழை மரத்தை வந்து நட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது தொண்ணூறு மரம் தானாகவே ஆள் கீள்னு யாரையும் வச்சு பராமரிக்காமல் தானாகவே வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி பராமரித்து மண்ணையும் சதி சரிப் பண்ணி நட்டு வச்சு அந்த வ வாழை மரத்தையும் உருவாக்கிவிட்டு பக்கத்தில் வந்து அந்தத் தக்காளி கீரை காய்கறி பழங்கள் இந்த மாதிரியும் போட்டு வச்சு ஏன்னா கொரோனா சமயம் வந்து யாருகிட்டையும் போய் வாங்கவும் கூடாது வரவும் கூடாது பக்கத்தில் எதுவும் செய்யக்கூடாது எப்படி வெளியே இருந்து வர்ற காய்கறிகள் மூலிமாவும் கூட நமக்கு வந்து பரவுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு சொந்தக்காரங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சரி அந்தச் சமயத்தில் வந்து வேலை கம்மி வெளியே போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்றப்ப இ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தியே ஆகணும் நம்மளும் பயன்படுத்தணும் நம்மை சுற்றி இருக்கறவங்களும் பயன்பட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டியே அதை வந்து விவசாயத்தை முழுமையாக அந்த கொரோனா சமயத்தில் செஞ்சாருங்க நல்லா அந்தக் கீரை புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க அந்த விதையை போட்டு நல்லா புளிச்சக்கீரை அரைக்கீர தண்டுக்கீரை அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நிறையா வந்து உற்பத்தி செஞ்சாருங்க வாழை மரம் வந்து நல்லாவே கற்பூரவல்லி வ நாட்டுப் பழம் இந்த மாதிரி இது மலை வாழை அப்படின்னு சொல்லிவிட்டு வே நாலு வகையான வாழை மரத்தில் வந்து விதவிதமான பழங்கள் பச்சை பழம் மஞ்சள் பழம் சொல்லுவோமே உங்களுக்கு ரகம் தெரியலன்னா இந்த மாதிரி சின்னப் பழம் ரஸ்தாளி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தப் பழங்கள உருவாக்கினாருங்க உருவாக்கி இதே வந்து மற்ற நாளில் வந்திங்கனு வச்சுக்கோங்க வாழை மரத்தை வந்து மரத்தோடு கொண்டு போய் நம்ம வந்து விற்கலாம் விற்றோம்ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜோடி வந்து ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ரெண்டாயிர ருபா வரைக்கும் இந்த கல்யாணம் இந்த மாதிரி வாங்குவாங்க ஆனால் வந்து கொரோனா சமயம் வந்து நம்ம வந்து விற்க முடியாது மரத்தை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் காட்சினு எங்கேயும் வந்து விற்கக் கூடாது வைக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட்டமுமா சேரக் கூடாதுன்ட்டு ஆனால் வந்து அந்த வந்து எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் எல்லா பழத்தங்ளையும் போய் பறிச்சுக்கிட்டு பு கொண்டு போய் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருத்துக்குமே நம்பினா நம்புங்கள் நம்பாட்டினா ப பரவாயில்லை நீங்கள் வந்து கேட்டுக் கூட பாருங்கள் எங்கள் ஊர் பெரம்பலூர் தாங்க பெரம்பலூரில் அவர் வந்து எல்லார்த்துக்கும் போய் கொடுத்து சப்ளை பண்ணிவிட்டு வந்தாருங்க மிக கொ காய்கறி எதையோ அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களாம் சி சில பேர் தெரிஞ்சு கொஞ்சம் க கடையில் வேணால் கொடுங்க ஏன்னால் கொரோனா சமயம் வந்து எங்களுக்கு வெளியே போய் வாங்க முடியல நல்லா அந்தப் பழம் ருசியாக இருக்குது அந்தக் கீரை காய்கறி எல்லாமே வந்து நல்ல ருசியாக இருக்குது நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச கடைங்களுக்கும் கொடுங்க வைங்க ஏன் சும்மா கொடுக்குறீங்க அவங்களே ஃபீல் பண்ணி சொந்தக்காரங்க நண்பர்கள் இந்த மாதிரி இவங்குக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சீப்பு சீப்பாக வந்து ஒரு வாழை ம தாரவே கொண்டு போய் கொடுத்துட்டு வரவும் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சு இருக்கீங்க இதை வந்து வீண் விரையமாக ஆக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட கடைகளுக்குத் தேவையான ஆளவங்களுக்கு சின்ன நீங்கள் ரொம்ப அமௌ காசு வாங்கிக்கிட வேணாம் கொஞ்சம் காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கம்மியான வ காசேக் கூட கோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சும்மாவே கொடுத்துக்குறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிற முறைப்படினால் கொஞ்சமான காசை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலும் வந்து நாங்கள் கொடுத்தோம் ரொம்ப இயற்கை முறைப்படி ரொம்ப இயற்கையான முறைப்படி செஞ்சோம் தோட்டக்கலையில் அந்த இது வந்து எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத நிகழ்வு இந்த கொரோனா சமயத்தில் வந்து எல்லோருமே கொழந்தைகள் என் ப பிள்ளைங்க மொதல் கொண்டு மூணும் பெண் குழந்தைகள் தான் மூணு பிள்ளைங்களுமே வந்து போய் அந்தத் தோட்டக்கலையில் வந்து ஆர்வத்தோடு போய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போய் பதியம் போட்டு நட்டு அதை பறித்து நம்மளே இங்கே பார் என் கத்திரிக்காய் வந்து பெருசாக இருக்குது உன்னோடய கத்திரிக்காய் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைங்க ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக வந்து அந்த விவசாயம் செயலை வந்து விவசாயம் வந்து எவ்வளோ முக்கியம் இந்த சமயத்தில் வந்து சாப்பாடு தான் முக்கியம்ன்ற மாதிரி ஆகிப் போச்சுங்களா இல்லைங்களா கொரோனா சமயத்தில் வந்து எது இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு தேவை அப்படின்னு அன்றைக்கு தான் வந்து எனக்கு புதுசாக பு புரிஞ்சுக்கிடுச்சி ஆனால் எல்லார்த்துக்குமே வீட்டில் இருக்கற ஒரு சில எனக்கு அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு எனக்கு கம்மி அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த ஆர்வத்தை வந்து இந்த விவசாயம் இந்த கொரோனா சமயத்தில் வந்து தூண்டி பெரிய அளவுக்கு கொண்டு போச்சுங்க பார்த்து எல்லோருமே வந்து பூரித்து போனாங்க அதனால வந்து தோட்டக்கலை வந்து மிகவும் வந்து நம்மளே வந்து வீட்டிலயே வந்து ஒரு மாடியில் இருக்கோம் நம்ம ஒரு மாடி வீடு அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கும் அப்போ வந்து அதை என்ன செய்யலாம் மேலே வந்து சின்னச் சின்ன தொட்டியாக வச்சுக்கலாம் நம்மளோடய நம்மளோடய கா கீரை காய்கறி இந்த விதைகளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து வெளியே வாங்காமல் அந்தந்த சமயத்தில் சீசனுக்குத் தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப வச்சு பதியம் போட்டு பூவாக இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டுமே நல்ல அழகா போட்டு பதியம் போட்டு அந்தப் பழத்த இப்போ உற்பத்தி பண்ணி எடுத்து நம்மளே சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இதே இல்லாமல் இருக்குதில்ல ஒ என்னன்னு சொல்கிறது உங்கள்ட்ட இயற்கை முறைப்படி வந்து நம்ம வந்து இந்த டீ தூளு முட்டை தோல் காய்கறி இந்த மாதிரியே போடுறோம் உரங்களே போடாமல் ஆனால் நல்ல அழகா ப பெருசாகவே வந்துருக்குங்க பழமா இருக்கட்டும் காய்கறியாச்சும் ஆனால் வந்து ஏன் வந்து எல்லோரும் வந்து உரங்கள் போட்டு போட்டு வந்து வள வளர்த்து வந்து ஏமாற்றுறாங்க இப்போது ஒரு தர்பூசணினு சொல்கிறோம் தண்ணி பழம்னு சொல்கிறோம் ஆனால் வந்து செகப்பாக இருக்கிற பழத்த வாங்குகிறோம் ஆனால் வந்து அது வந்து மிகவும் ஆபத்தானதுங்க ஊசி மூலிமா அதுக்கு வந்து சிரப் மாதிரி போட்டு அந்த கலரை உற்பத்தி கொடுத்து பழங்கள சாப்பிட வைக்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க நம்ம வந்து இயற்கை முறைப்படி கலர் கம்மியாக இருக்கிறதை நீங்கள் விதை உள்ள பழங்களா எடுத்து சாப்பிடணுங்க அதுக்கு வந்து என்ன தேவையோ அதுக்குரிய முறையை வந்து நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை வந்து சாப்புடுறத பற்றி தெரியும் நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்றப்ப வந்து அதை வந்து எப்படி இருக்கற அதோடு விவரத்தெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தானாங்க அதை செய்ய முடியும் அதை விட்டுப்புட்டு நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் போய் எனக்கு இந்தப் பழம் சாப்பிடணும் அந்தப் பழம் சாப்பிடணும் அது சாப்பிடணுன்னா முடியும் அது வந்து எப்படி உற்பத்தி விவசாயிக்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அது எப்படி உற்பத்தி பண்ணி எடுத்து வெளியே கொண்டு வந்து விற்று அதை வந்து ஒரு அவங்க ஒரு பத்து ருபாய்க்கி விற்று விற்றாங்கன்னா அதை வந்து வாங்கி மொத்த வியாபாரிங்க அதை ஒரு இருபது ருபாய்க்கி வாங்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கையில் அது முழுசாக ஒரு ஐம்பது ருபாய்க்கு வரும் நம்ம வாங்கி சாப்பிடையில் வந்து கைக்கு எல்லாம் ஒரு பெரிய க சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு கடைக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சி ருபா பத்து ருபா ரேஞ்சுக்கு இருக்கிறத ஐம்பத்தஞ்சி ருபா ஆனால் இந்த விவசாயிங்க வந்து மூச்சை கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த இது கிடைக்கில எங்கேயோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு கிடைக்குது கிடைச்சிட்டு போது இருக்கட்டும் நம்ம அதை வந்து அந்தக் காசைக் கூட செலவு பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளே வந்து உற்பத்தி செய்யலாமா இல்லைங்களா சொல்லுங்கள் அதை நம்ம உற்பத்தி செய்யணுன்னால் அதுக்குரிய விவரம் தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டி தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் வந்து மாடித்தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னச் சின்னதாக போட்டால் போதுங்களே அதுவே வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக போகுங்களே அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் எல்லாமே நம்மளே எடுத்துக்கலாமே நன்றி